தமிழ் மொழியில் நான் பேசும்போது சுத்தமான தமிழ் பேசுறது இல்லை நம்ம தமிழ் நாட்டில் வேறு ஆந்த்ராவில் வேறு ஒவ்வொரு இதில் இது மைசூர் கன்னடம் அது வேறு ஆந்திராவில் தெலுங்கு பேசுறாங்க சுத்தமான தமிழ் யாருமே அதிகமாக பேசுறதே கிடையாது நம்ப ஊரிலயே எடுத்துக்க இங்கிட்டு வா அங்கிட்டு வா உட்காருங்கக்கு நல்லா உட்கார சொல்றதில்லை குந்திக்கோ அப்படிங்குறாங்க இந்தமாதிரியெல்லாம் பேசறாங்க தமிழில் சுத்தமான தமிழில் யாரும் பேசறதே கிடையாது நல்ல செந்தமிழ் பேசறதே கிடையாது யார் யார் பேசினாலும் கொஞ்சம் இதாகத்தான் பேசறாங்க நீ எங்கே போய்ட்டு வரே அப்படின்னு கேட்டால் நான் இங்கிட்டு போயிட்டு வந்தேன் இங்கிட்டு போயிட்டு வந்தேன் அங்கிட்டு போயிட்டு வந்தேன் குந்திக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நான் போய் ஒரு வீட்டுக்கு நின்றா ஏன்பா நிக்கிறே குந்து கீழே அப்படிங்குறாங்க அப்பறம் அப்படி பேசுகிறாங்க தமிழ் சரியாகவே யாரும் பேசுறதே இல்லை அதனால் என்ன செய்யணும்னா நாம் எடுத்து சொல்லணும் இந்தமாதிரி குந்திக்கோ குந்திக்கோ உட்காந்து உட்காருங்கள் அப்படின்னு சொல்லி வாருங்கள் இந்தமாதிரிதான் சொல்ல வேணும் நீ எப்போ வந்த அப்படின்னு என்ன ஆடு மாடு பேசறமாதிரியா நீ இங்கே வா நீ போ அது அவன் எங்கருகுறான் அங்கருக்குறான் அவன் இவன் தான் அவர் எங்கே இருக்கிறாரு என்ன செய்யறாரு அப்படி கேட்கறதில்ல நீ வா வா போன்னு அஃறிணைல பேசற மாதிரி பேசறாங்க தமிழ் சுத்தமான இதுலேயே பேசறது இல்ல நீங்க வாங்க போங்கன்னு தமிழ்நாட்டில் எவ்வளோ மதிப்பு மரியாதை தமிழ் பேசறாங்க ஆனால் அப்படி யாரும் பேசறதே கிடையாது நீங்கள் வாங்கன்னா நீங்கள் அதாவது தமிழ்நாட்டில்தான் இந்தமாதிரி பேசுறீங்க எங்ககிட்டே கீழே இருக்கு நைனாங்கிறாங்க நம்பாளுங்க அப்பான்னு கூப்புடறோம் அங்கே நைனா சில இங்கிலீஷ் படிச்சவுங்கள்லாம் டாடி மம்மி இப்படித்தான் பேசறாங்க ஆனால் சுத்தமான தமிழில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சினு யாரும் சொல்றது இல்லை சிஸ்டர் பெரிய சிஸ்டர் சின்ன சிஸ்டர் இந்தமாதிரிதான் சொல்கிறாங்க அப்பாவை டாடின்னு கூப்புடறாங்க மம்மின்னு கூப்புடறாங்க சிலபேர் நைனா நைனான்னு கூப்புடறாங்க அதாவது கேரளாவுக்கு போக ஒரு ஊரில் நைனான்னுதான் கூப்புடறாங்க சரி அப்பான்னு யாருமே கூப்புடறது இல்லை அதாத்தான் அந்த மாதிரில்ல கூப்பிடக்கூடாது சொன்னால் தமிழில் குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக்கொடுக்கணும் அப்பா அம்மா பாட்டி தாத்தா அப்படின்னு சொல்லிக்கொடுக்கணும் அதுபட்டு டாடி கிராண்ட்ஃபாதர் கிராண்ட்மதர் இந்தமாதிரிதான் எல்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது நம்ப நல்ல சொல்லி நிருத்தி பண்ணிக்கணும்